புதுசாக நிறையா சமையல் வந்து நான் கற்றுகுறதுக்காக என்ன சேனல் பார்ப்பேன்னா மெட்ராஸ் குக்கிங் சேனல் அப்புறம் வந்து டாடி ஆறுமுகம் சமையல் இதில் வந்து என்னென்னா மெட்ராஸ் குக்கிங் சேனலில் வந்து நெறையா புதுப்புது உணவுலாம் வந்து எப்படி சமைக்கிறதுனு சொல்லி தருவாங்கள் வெளிநாட்டு சமையல்லாம் வந்து நம்ம நாட்லேயும் கிடைக்குற இங்கிரடயன்ட்ஸ் வச்சு செய்ய முடியுற மாதிரிலாம் நிறைய செஞ்சு வீடியோலாம் போடுவாங்கள் அதை பார்க்கும்போது நம்ம வித்தியாசமா சமைச்சிக் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆறுமுகம் சமையல் சேனலில் வந்துட்டு எப்படின்னா ஒரு எப்போயுமே வந்து ஒரு ஊருக்கே சமைக்கிற மாதிரி பெரிய பெரிய விசேஷத்துக்கு சமைக்கிற மாதிரி தான் வந்து பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து சமைக்கிற மாதிரி தான் வந்து செய்வார் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்லேயும் ஏதாவது ஒரு விசேஷம் வந்துச்சுன்னால் நம்மளே சமைச்சிக்கிற மாதிரி எந்த பயமும் இல்லாமல் இப்போ ஒரு நாலு கிலோ அரிசி வச்சு ஒரு சமையல் செய்யணுன்னா நம்ம அதை பார்க்கும்போது நம்ம பயமே இல்லாமல் செய்யலாம் ரெகுலராக பார்த்துட்டு வருதுனால எந்த பயமும் இல்லாமல் நம்ம செய்யப் பார்க்குலாம் பெரிய திருவிழா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துருக்காங்கன்னால் கூட நம்ம பெரிய லெவலில் சமைக்கணும் அப்படின்னா அவரோட சேனல் பார்க்கும்போது ஈசியா இருக்கும் ரொம்ப சுலபமாவும் சொல்லித் தருவார் ஈஸியா எப்படி வந்து செய்யலாம் நிறைய ஹெல்தி இது மாதிரி ஹைஜினிக்காவும் வந்து சொல்லி தருவார் எப்படி சமைக்கணும் நிறையா டிப்ஸ்சுலாம் வந்து கொடுப்பாரு அதுலயே அதனால் அது கொஞ்சம் ஈசியா இருக்கும் இந்த ரெண்டு சேனல்லுழும் வந்து நான் பார்த்து நிறைய புது டிஷ்லாம் வந்து கற்றுக்கிட்டன்